சொல்லுங்கள் ஹலோ மேடம் வணக்கம் மேடம் நான் மூணாவது படிக்கிற பையனோட அம்மா பேசுறன் சிபினேஷ் ஆ ரெண்டு நாளாக பையனுக்கு ரொம்ப ஃபிவராக இருக்குது ஆ அதனால ரொம்ப பையன் அடம் பண்ணுவான் ஸ்கூல்லல்லாம் எப்படி மேடம் இருப்பான் அவன் ஆ அதாதாது ஆ ரொம்ப உடம்பு ரொம்ப ஃபீவராக இருக்குது மேடம் மாற்றி கீத்தி தண்ணி குடிச்சானா மழையில் ஓவராக நனைஞ்சானா ஓ ஓ சரி மேடம் இன்னும் இல்லை மேடம் இப்போதா பேமிலி டாக்டர்ட்டதா வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துருக்கோம் அதனால தான் மேடம் ஒரு ஒன் வீக்கு லீவு வேணும் பையனுக்கு ஆ சரிங்க மேடம் அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு வர அதுக்கப்புறம் டாக்டர் சர்டிஃபிகேட் வேணுணா அந்த இது வேணுணா எடுத்து வந்து பிரின்சிபல் சார்கிட்ட நான் காமிக்கிற ஆ நீங்கள் ஒரு வாரம் மட்டும் லீவு சொல்லிடுங்க அந்த பையன் ஓவராக அடம் பண்ரா பையன் கொஞ்சம் ஓவராக அடம் பண்ணுறதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் நான் அவனை கண்டிச்சு வைக்கிர கொஞ்சம் அப்படி இப்படின்னுதா இருப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் தான் சொல்லி இப்படி புரிய வைங்க படிக்கிறதுல்லா நல்லா படிக்கிறானா மேடம் ஆ அவன் வீட்டுலேயும் அப்படிதா மேடம் அவனை சமாளிக்கவே முடியாது ரொம்ப அடம் பண்ணிட்டுதா இருக்கான் அதாது எப்படிதா ஸ்கூலில் நீங்கள் வச்சி சமாளிக்கிறீங்கன்னு தெரியல ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் நான் கூட்டிகிட்டு ஒன் வீக் லீவு கொடுங்க மேடம் பையனை பார்த்துட்டு கூட்டிகிட்டு வர மேடம் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் ஆ ஓகே மேடம்